ஃபர்ஸ்ட்டா ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் வந்து ஹெட்செட்டு ஹெட்செட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து போட்டு அது வந்து ஏர் பார்ட்ஸ் வந்து ஆயிரத்து இரநூறுபா அது அவ்வளோ க்வாலிட்டின்னு நம்ப சொல்ல முடியாது அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால ஆனால் நல்லா இருக்குது எஃபக்ட்டு எல்லாம் ஆனால் ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆன்லைன் ப்ராடக்ட்ன்றதுனால நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ரேட் கம்மி பண்ணி நம்மளால் பேச முடியாது ஆனால் ஆன்லைன்லருந்து ஆஃபர் வரும் அதுக்காக அது வரை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம பொறுமையாக அந்த ஹெட்செட்டு வாங்கணும் அப்படி வாங்கினா அந்த ஹெட்செட்டு ரொம்ப நாள் வரும்